ஆ ஆமாங்க சார் நீங்கள் ஆ ஓகே சார் எந்த மாதிரி மீனு சார் வேணும் ஆ சீலா மீன் இருக்குது உங்களுக்கு என்றைக்கு தேவைப்படும் ஓகே சார் ஆ சரி ஓகே சார் அடுத்த வாரம்னால் இப்போ வந்து எங்கள் கஸ்டமருக்கு என்னென்னா இப் இன்னைக்கு ஒரு மீன்னோடய ரேட்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வரும் உங்களுக்கு வந்து நாங்கள் மறுநாள் முதநாள் தான் சொல்ல முடியும் அந்த மீனோடய ரேட்டு என்னென்னு பரவாயில்லையா இது கொ குழம்புக்கு வைக்கிற மாதிரி வேணுமா அல்லது பொரிக்குற மாதிரி வேணுமா ஆமாம் ஆமாம் நாங்களே உங்களுக்கு க்ளீன் பண்ணி குடல்லாம் எடுத்து நாங்களே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியே கொடுத்துருவோம் இப்போ வந்து குழம்புக்கு எத்தனை அஞ்சு கிலோ பொரிக்குறதுக்கு அஞ்சு கிலோவா அல்லது குழம்புக்கு மூணு கிலோவா மீதி வந்து பொரிக்குற மாதிரியா ஆ ஆ ஓகே சார் நாங்களே வந்து உங்கள் உங்கள் உங்கள் லொக்கேஷன் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ச நேரில் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் ஃப்ரீ டெலிவரி தான் ஆ சீலா மீன் இந்த அப்புறம் நண்டு இருக்குது காடை மீன் இருக்குது சாலை மீன் இருக்குது எப்போனாலும் நீங்கள் ம முத நாள் இன்ஃபார்ம் பண்ணால் போதும் அப்படின்னா ஒரு ஒரு மீன் தேவைப்பட்டுச்சின்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணால் போதும் நாங்கள் க்ளீன் பண்ணி வந்து உங்கள் இடத்துக்கு வந்து கொண்டு கொடுத்துருவோம் ஆ எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான் சார் இந்த ஐ ஐஸ் போட்ட மீன்லாம் கிடையாது ஓகே சார் நீங்கள் ஆ நீங்கள் நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் தானே சார் உங்களுக்கு ஆ ஓகே சார் நான் அந்த மீனோடய ரேட்டு அன்னைக்கு என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் ஆ அது டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு நான் தரேன் சார் ஆ ஓகே சார் நெக்ஸ்ட்டு ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் சார் நாங்கள் ரெடி பண்ணி தந்துடுறோம் ம் ஓகே தேங்க் யூ சார்